கோயில் விழாக்கள் எல்லாம் வந்துங்க இப்போது சர்ச்சில் தர்காவிலயெல்லாம் கூட்டமெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்க பிரார்த்தன கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்க அதில் வந்து நல்லவர்களும் வர்றாங்கங்க நல்லதுக்காக கூட்டம் நடத்துகிறாங்க நல்லவர்களும் வர்றாங்கங்க அதுலேயும் வந்து இந்த மது குடிச்சுட்டு வரவர்களும் இருக்கிறாங்கங்க அந்த மது குடிச்சுட்டு அந்த கலாச்சார நிகழ்வுன்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணுறது இல்லைங்க சாதாரணமாகவே நம்ம கோயிலில் பஜனை சர்ச்சில் கீர்த்தனை கீர்த்தனை ஞா ஞாயிறு பிரார்த்தன கூட்டம் அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்கங்க அதில் வந்து மது கலாச்சாரங்கிறது அந்த மது கலாச்சாரம் வந்து கட்டாயம் இல்லைங்க ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கங்க நம்ம புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படிங்குற ஒரு யோசனை பண்ணாமல் வந்து அந்த மது என்ன வகையான மதுனு சொல்கிறவைங்க எல்லா வகையான மதுவுமே எது போதை வருதோ எல்லாமே ம மது வகைத்தானங்க நம்ம குடித்தோமுன்னா போதை வர்றது எல்லாமே மது வகைகள் தானுங்க மது வகைகள் போதை வர ம மதும மது வகைகள வந்து குடிச்சுப் போட்டு வர்றாங்கங்க இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேனுங்க அது போக வந்து இந்த இந்துக்கள் கோயிலில் அந்த கிடா வெட்டு அந்த கருப்பராயன் கோயிலுக்கு கிடா வெட்டுவாங்கங்க அந்த அப்பெல்லாம் வந்து எல்லாேருமே கம்பல்சரி மது பார்ட்டி வைச்சே தான் தீருவாங்கங்க வசதி இருக்கிறவங்க அப்படித்தான் பண்ணுறாங்கங்க அந்த கிடா வெட்டு கோயில் விசேஷம் வரப்போ வந்து கண்டிப்பாக அதில் மது கலாச்சாரம் இருக்குதுங்க மற்றபடி தர்காவில் அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனாலும் தர்காவில் வைக்கிற மாதிரி தெரியலிங்க சர்ச்சில் நான் கேள்விப்பட்டது இல்லைங்க எனக்கு இந்த மது கலாச்சாரம் இருக்குதுன்னு சர்ச்சை பற்றியோ எனக்கு தர்காவை பற்றியோ தெரியாதுங்க நம்ம தமிழ் ஆளுகள் நம்ம தமிழ் ஆளுகள் வந்து இந்த கிடா வெட்டு கோயில் அந்த மாதிரி பண்ணுறப் போது வந்து அந்த மது வகை கலாச்சாரம் கண்டிப்பாக இருக்குதுங்க இதுவரைக்கும் இருந்துகிட்டுருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சளவுக்கு அப்படிதானுங்க நடந்துகிட்டுருக்குதுங்க மற்றபடி எனக்கு தெரியலிங்க அந்த அந்த கீர்த்தனை பண்ணுற இடத்துல அந்த பிரார்த்தன பண்ணுற இடத்துலை எல்லாம் வந்து அவங்க வருவாங்களா என்னமோங்க அங்கேயும் இருக்கலாங்க ஒரு சில ஆளுகள் வரலாம் மது போதையில் சில ஆளுகள் வரலாங்கங்க ஆனால் நான் வே இந்துக்கள் கலாச்சாரத்திலேங்க நான் இந்த இடத்துல தான் நான் ஜாஸ்தி பார்த்துருக்கனுங்க